கால்நடை வளர்ப்பது பெரிய ரொம்ப ரொம்ப வி பெரிய விஷயம்தான் ஏன்னால் விவசாயிங்களெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்றாங்கன்னு நம்ம அன்றாட பார்க்குறோம் நம்ம நியூஸ்லேயோ இல்லை பக்கத்தில் ஏதோ கே கேள்விப்படுறோம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்றாங்கன்னு இப்போ இப்போ வர எல்லாம் ஆடெல்லாம் வளர்க்குறாங்க ஒரு கா அந்த சே காட்டில் எங்கேயா வளர்க்குறாங்கன்னு வைச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு தீனிப்போட்டு நல்லா வளர்த்து நல்லா பெருசாக இருக்கும்போது அந்த நேரத்தில் பெரிய விலங்குங்கள் சிங் புலியோ சிறுத்தையோ வந்து கவ்விகிட்டு போயிடுது ஸோ அதுக்கு அவங்க கவ்விகிட்டு போகிறதால அந்த அப்படியே போயிடுது அந்த ஆடு அப்போ அவ்வளோ தூரம் போட்டு வளர்த்து அவங்க கரெக்டாக க விற்கிற நேரத்தில் இந்தமாதிரி போயிடுச்சுன்னால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லாஸு விவசாயிகளுக்கு ஸோ கால்நடை வளர்ப்பது ரொம்ப கஷ்டம் நான் கெ இந்த கூடலூரில் இந்த ஊட்டி சைடு இதெல்லாம் நான் பா கேள்விப்பட்டிருக்கேன் இந்தமாதிரி புலி புலி வந்து சாப்பிட்டுருது சிறுத்தை வந்து சாப்பிட்டுருதுன்னு அதேமாதிரி மாடுகளுக்கும் மாடுகளுக்கும் ஏதாச்சும் ஒன்றுன்னா நோய்வாய்ப்பட்டு செத்துடுது அது பராமரிக்கிறதுக்கு டே ரெகு டெய்லி அதுக்கூடயே இருந்து என்ன தேவைப்படுது என்ன ஏதுன்னு அதுக்குண்டான தீனி என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது இதெல்லாம் இருக்குது பெரிய சவாலாக இருக்குது அவங்களுக்கெல்லாம் பாவம் அது ரொம்ப இதாயிருக்கு அவங்க அதுக்கு த அதுக்கு தகுந்தமாதிரி அதுக்கு கொடுத்தாதான் உடம்பு சரியில்லைன்னா அதை பார்க்குணும் ஏதாவது என்னாச்சு என்ன ஏன் சாப்பிட மாட்டேக்கிது காரணம் என்ன இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிலாம் நம்ம இந்த அதுக்கு அந்த இந்த இதுக்கே ப்ரா இது இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அவங்களுக்கு